ஆ ஆ என்னங்கம்மா வாங்க ஆ என்ன ஆ பார்னிச்சர் கடைங்கலாமா சரி எல்லா இது எல்லாமே நல்ல விலைக்கி வா தருவோம் தரமாவும் இருக்கும் தேக்கு வேப்ப மரம் இது எல்லாம் முக்கியமான நல்ல நல்ல மரங்களில் செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து விலையும் பார்த்து போட்டு கொடுப்போம் வந்து அடுத்த கடையை விட இது கொஞ்சம் க கம்மியாக தான் கொடுப்பேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி எல்லா ஜமானும் நீங்கள் வாங்குனீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த வாஷிங் மிஷின் கூட ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுப்போம் ஆ கட்லு என்ன ஐயாயிரம் மெத்தை ஒரு ஆறு ஏழாயிரம் இப்படி விலைய பொறுத்து தான் இருக்குது வந்து நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்களோ அதை போல் நாங்கள் பார்த்து போட்டு கொடுப்போம் நீங்கள் எப்போ வரங்க வந்துகிட்டுருக்கீங்களா வந்துகிட்டுருக்கீங்களா இந்த மா இந்த மாசம் நாங்கள் தரேன் நல்லா பார்த்து தரேன் நான் பார்த்து கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துக்கணும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச தான் எடுத்துக்கோங்க நான் நான் வந்து ஒன்றுன்ன உங்களுக்கு என்ன தேவையை அதை மாதிரி எந்த மாடல் வேணும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் பிடிச்சத எடுத்துக்கோங்க ஆன போங்க அதுக்கு பதலாக கூட நான் கேட்டால் கூட இப்போ கொடுத்துருவேன் என்ன கட்டு மொதல் கட்டில் இதாாயச்சிங்கள நல்ல கட்டில் கேட்டால் கூடட அதுக்கு பதலாக ஒரு நல்லதாக கூட கொடுத்துருவேன் ஆ ஆ கட்டலாம் நீங்கள் மா ஆ உங்கள் வருமானத்துக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ கொடுக்குறீங்களா அவ்வளோ தூரம் நான் வரவு வச்சுக்கிறேன் மாசம் மாசம் கொடுங்க நான் வரவு வச்சுக்கிறேன் கடை இங்கே தான் ரல் பங்களா இது இங்கே தான் செக் போஸ்ட்கிட்ட தான் இருக்குது கடையும் கடையெல்லாம் இங்கே தான் இரு ஆ ஆ இங்கே தான் இருக்குது கடையை வந்து க நேராக கடைக்கு வாங்க ஆ பாட்டு போட்டு கொடுக்குறேன் வாங்க ஏ பார்த்து உங்கள் ஆ என் இந்த வந்து க வி இந்த தேக்கு கட்டிலு ஆ தேக்குக் கட்டிலு இதெல்லாம் இருக்குது ஏதோ விலைக்கி தவுந்தாப்பில் நாான் போட்டு தரேன் உங்களுக்கு தவுந்தாப்பில் மாசம் மாசம் கொடுங்க ம் ஆ கேக் ஆ வாரீங்களா ஆ சரி வந்துட்டுருக்கீங்களா வாங்க ஆ சரி வாங்க வேண வா சரி சரி என்ன ஆ சரி வேணுங்கிறதா வா தரேன் வாங்கிக்கோங்க வாங்க ஆ ஹலோ ஆ வைக்கிறேன்